போகணும்னு ஆசையாக தான் இருக்குதுங்க லடாக் போகணும்னு ஒரு ஆசைதான் என்ன பண்ணுறது பொருளாதாரம் இல்லை போனால் செலவாகும் அப்புறம் என்ன பண்ண முடியும் ஃபேமிலி அதோடு வேலை டைம் எல்லாம் ஒத்து வரணும் எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஆசையாக இருக்குது வீட்டில் எல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்குது அங்கே என்ன பண்ண முடியும்னு தெரியல குழந்த குட்டியை கூட்டி போகணும்தான் பைக்கில் கூட்டி போக முடியுமா கூட்டிபோட்டு போனாலும் சங்கடமாகும் நிறையா ஆசை இருக்குது நம்ம சினி ஸ்டாரு அஜித்குமார் சாரு எல்லா பக்கமும் ராஜஸ்தானு அங்கையும் இங்கையும் பைக் ரைடு எல்லாம் காட்டுறாருதான் ஆனால் நம்மளும் அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணணுனாலும் பொருளாதாரம் வேணுமில்லைங்க இதே டெய்லி அத்தியாவசியம் வேலை நம்ம இந்த வேலையே செய்யுறதுனால நமக்கு ஒன்றும் முடியறது இல்லை ஆனால் ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில பொண்டாட்டி கேட்குறாதான் என்ன பண்ணுறது குழந்த பார்க்கணும் இந்த பனி இந்த விழுவுறது எல்லாம் பார்க்கணுன்னுதான் சொல்கிறா என்னால் நிறைவேற்ற முடியணுமே கஷ்டமாகதான் இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்கிதுங்க நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கரெட்டுதான் என்ன பண்ணுறது கடைசியில் அப்புறம் பார்த்தாக்கா நமக்கு ஏதும் இந்த கல்லாரில் இந்த பழப்பண்ணை குழந்தைங்க விளையாட்ற இடம்லா இருக்குது கடைசிக்கு அதையாவது போ கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த பவானிசேகர் டேம் நம்ம ஏரியாவில் பவானி சேகர் டேம் இருக்குதுங்க அதில் குழந்தைங்க விளையாட்ற இடம் நம்மளோட வசதி வாய்ப்புக்கு அவ்வளோ தான் என்னால் முடியுது லடாக்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆமாங்க நம்ம காலம் இதோட முடிஞ்சிடுமோன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு கவலை இருக்குத் என்ன பண்ணுறதுன்னு தெரில முடிஞ்சால் ஊட்டி போய் ப காமிச்சுட்டு வந்துட்டேன் லடாக்குங்கிறது எட்டாத தூரம்தான் பார்க்கலாம் எவ்வளோ நாள் ஆகுமோ என்னன்னு தெரில வயது நாப்பத்தொன்று ஆச்சு கடைசியில் ஒரு ஐம்பது வயதுலையாவது இது அமையுமான்னு எனக்கு தெரியல மனிதர்களோடய கடைசி ஆசையாகவும் கூட வெச்சுக்கிலானு வையுங்களேன் ஆண்டவன் எப்படி கருணை காமிக்கிறான்னு தெரியல ஆமாங்க ஆமாம்